விளையாட்டில் வெற்றியும் வரும் தோல்வியும் வரும் விளையா இப்போ பிள்ளைங்க விளையாட்டில் தோல்வி அடைஞ்சுட்டாங்க என்று அவங்கள திட்டுகிறதோ திட்டுவதோ இல்லை அலட்சியப்படுத்துவதோ கூடாது அவங்களுக்கு தைரியம் சொல்லி இந்த முறை இல்லைனாலும் அடுத்த முறை வெற்றி அடையலாம் என்று அவங்கள சமாதானப்படுத்தி அவங்கள நல்லபடியாக திருப்பியும் அந்த ஒரு விளையாட்டுக்கு அனுப்ச்சி வைச்சா கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கு வாங்க இதனால் அவங்க நான் சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கு மேலும் மேலும் விளையாடணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு அவங்களுக்குள்ள வரும்